ஹலோ மாலா ட்ராவல்ஸா நான் வந்து சுமதி ப்ளாக் டு நார்த்து ஆற்காடு நெய்வேலிலேருந்து பேசுகிறேங்க இப்போ நாங்களும் ரெண்டு நாள் டூராக தஞ்சாவூர் கோயில் திருச்சியில் சமயபுரம் ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் மற்றும் பக்கத்தில் இருக்கிற சில கோயில்கள் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் கல்லணை எல்லாம் பார்க்கணுன்னு ரெண்டு நாள் டூராக போட்டுருக்கோம் நாங்கள் ஒரு ஏழு பேர் இருக்கிறோம் உங்களால் கார் அரேஞ் பண்ண முடியுமா சரிங்க சரி எங்களுக்கு மாருதி சுஸுக்கியில ஈக்கோ மாடல் கார் வேணும் அது உங்களால் அரேஞ் பண்ண முடியுங்களா சரி ஒகே நாங்கள் நாளை மறுநாள் காலையில ஆறு மணிக்கு இங்கேருந்து கிளம்புறோம் நீங்கள் ஒரு அஞ்சரை மணிக்கு காரை அனுப்பிவிடுங்க அமௌண்ட் எவ்வளோங்க ஆகும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயா சரிங்க சரி நாங்கள் அட்வான்ஸ் ஒரு அஞ்சாயிரம் இப்போ கூகுள் பே பண்ணிறேன் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை அனுப்புங்கள் கொஞ்ச காரலாம் நல்லா செக் பண்ணி அனுப்புங்கள் வழியில் எதுவும் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் சரிங்களா சரிங்க வச்சிடுறேன் காரை கரெக்டாக அஞ்சரை மணிக்கு அனுப்பிவிடுங்க ஓகே பை